சார் நாங்கள் பெங்களூலேந்து பேசுகிறோம் ராயல் என்ஃபீல்ட் ஷோ ரூம்ங்களா சார் நமக்கு வண்டி ஒன்று தேவைபடுது எவ்வளோ ஃப்ரை ஆ பாலகோடுங்க சார் ஆ வண்டி ஒன்று தேவைபடுது எவ்வளோ ப்ரைஸு என்னான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுனனு சார் உங்கள் ஷோ ரூம்மில் ஒரு புது வண்டி எடுத்தால் எவ்வளோ ரேட் வருன்னு சொல்லி கேட்குற சரிங்க சார் என்ன க கலரில் என்ன கலரில் ரெண்டு மூனு கலர் இருக்குங்களா ஒரே கலர் தான் இருக்குங்களா

பைனான்ஸ் வசதி இருங்குங்களா சார் இஎம்ஐ டியூ போடுற மாரிங்களா இல்லை நெட் கேஷ்ங்களா ம் எவ்வளோ சார் வரும் ஒரு ஒரு பா தோராயமாக ஸ்டார்டிங் ஒரு முப்பதாயிரம் கட்டுறோன்னு வச்சிகோங்களே நான் வந்து ஒரு மூனு லச் ஒரு ரெண்டரை லச்ரூவா வண்டியை எடுக்குறோன்னு வச்சுகோங்களன் ம் வண்டி வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு எடுக்கு எதிர்பாக்கு எடுக்கிற சார் இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு முப்பதாயிரம் கட்டுறோன்னு வச்சுகோங்களன் ஆ எத்தனை மாத எந்த அதாவது உங்கள் இதில் எந்த பைனான்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குற நான் ஆமாம்

சரிங்க சார் சரிங்க சார் நான் கண்டிப்பாக வரன் வந்து கூப்பிடுறன்